நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகதான் சமைக்க ஆரம்பித்திருக்கேன் இப்போ நாங்கள் செய்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்குற மாதிரியான சமையலாகதான் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு பொதுவாக அம்மா என்ன செய்வாங்கனால் சாம்பாரில் வந்து உப்பு அதிகமாக போயிடிச்சு அப்படினா பருப்பை வந்து வேக வச்சு போடுவாங்க பருப்பு வேக ரொம்ப நேரம் ஆகும் இப்போ உடனே வந்து சமையலுக்கு எல்லோரும் சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்காங்க அப்படினா உருளக்கிழங்க டக்குனு வேக வச்சுடுவாங்க உருளக்கிழங்க கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வேக வச்சால் அது சீக்கரமாக வெந்துவிடும் அது சீக்கரமாக வெந்துவிடும் அப்படிங்குறதுனால அதை போட்டு தோலை உரித்து அதை மசித்து அதை போட்டிருவாங்க போட்டுட்டு கூடவே கொஞ்சம் மசாலா காரத்தூள் இது மல்லித்தூள்லாம் போட்டாங்கனால் அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சாம்பாரும் நல்லா கெட்டியாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டே வந்து வேறே லெவலில் இருக்கும் அது போல பண்ணுவாங்க சாதோலாம் மீந்துடுச்சு அப்படினா அதை கொண்டு போயிட்டு நிறைய பேர் இப்போது வருவாங்க அப்படினா ஒரு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேர்தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து சாப்பாடு நிறையா செஞ்சிட்டோனால் அது வீணாக போயிடும் ஆனால் நாங்கள் வந்து கொட்ட மாட்டோம் ஏன்னா பசியினால் எத்தனையோ பேர் வாடுறாங்க அப்படிங்குறது எங்களுக்குத் தெரியும் நாங்கள் என்ன செய்வோனா அந்த சாதத்தை நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு பழைய சாதமாக காலையில் சாப்பிடுவோம் அப்படி இல்லாட்டி அதில் வந்து புளியை கரைச்சி வச்சு மூடி வச்சிட்டு காலையில் வந்துட்டு அதை தாளித்துட்டு புளிசாதமாக செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருவோம் அன்றைக்கி மதிய சாப்பாடாகவோ இல்லை காலை சாப்பாடாகவோ சாப்பிட்டு அந்த சாப்பாட்டை வந்து முடித்துடுவோம் நாங்கள் இப்போல்லாம் வந்து வீணாக்குகிற மாதிரி எதுவும் பண்ணமாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எப்படி செய்கிறோம் பார்த்துக்குட்டு அப்பறந்தான் செய்வோம் வீணாக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்குறதுனால இந்த ஒரு விஷ்யம்